திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பகுதிகள்ன்னு பார்க்கும்போது நெல் தான் நெல் பருத்தி கரும்பு இதுதான் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க இதை வந்து நெல்லை பொறுத்தவரைக்கும் தேவைக்கு அதிகமாக தான் அவங்களுக்கு இருக்கும் அதை வந்து கமிட்டியில் போட்டு வித்துடுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பருத்தி வந்து பருத்திக்கு இன்னொரு பெயர் பணப்பயிறுன்னு அப்படின்னுவாங்க பருத்தி வந்து பாதுகாத்து அது நல்லபடியாக பூச்சி எல்லாம் இது பண்ணாமல் அது எடுத்தாலே பெரிய விஷயம் பருத்தி இங்கே வந்து அதிகமாக விளைவிக்கிறாங்க அதை வந்து பாதுகாப்பாக விக்கிறதுக்கும் வந்து அரசாங்கம் வந்து வழிவகை செய்யணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல் இது தென்னை மரங்கள் தென்னைமரங்கள்லாம் வந்து பாதுகாப்பாக வெச்சுருக்கணும் தென்னம்பூ அதில் வந்து பூச்சிலாம் அடிக்க அடிக்காமல் அதலாம் வந்து பார்த்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து சந்தையிலேயும் அவங்களுக்கு இதான் அதிகமாக இருக்கும் நெல் நெல்லுக்கு அப்பறம் போட்டால் பருத்தி பருத்திக்கு அப்பறம் தென்னை அப்புறம்மேட்டுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக அப்புறம் எள் இந்தமாதிரி தான் அவங்க அதிகமாக பண்ணுறது இதுக்குதான் அவங்க அதிகம் முக்கியத்துவமும் தர்றாங்க அதுவந்து மண்ணும் அதேமாதிரியான மண் அங்கே அதனால் வந்து களிமண் மாதிரி இருக்காது மண் வந்து நல்லா நல்ல மணல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொழில்தான் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்